இப்போது இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்த அளவுக்கு பெண்களுக்கு வந்து சவால்கள் ஒன்றும் அதிகமாக இல்லை நிறையா பெண்களுக்கு நிறையா சலுகைகள் கொடுத்து எல்லாமே பண்ணுற அளவுக்கு இப்போ பெண்களோட கல்விதான் முன்னுரிமையாக இருக்குது ஆண்களை விட பெண்களுக்கு தான் அதிக முன்னுரிமையாக இருக்குது மற்றபடி சிக்கல்களுன்னு வந்து அதிகபட்சம் விடலை எல்லாமே கரெக்டாக பார்த்துட்ருக்குறாங்க பெற்றோர்களாகட்டும் வெளியிலயாகட்டும் ஆசிரியராகட்டும் எல்லாருமே வந்து அதை கரெக்டாக பார்த்துட்டு இருக்கிறனால பெண்களுக்கு அதிகபட்சம் சிக்கல் இல்லை எங்கே கரெக்டாக போயிட்ருக்குது